திருப்பூர் மாவட்டத்துல எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்க அவங்களோட சில பேத்தோட பேரெல்லாம் கே எம் விஜயகுமார் எம்எல்ஏ ஆனந்தன் போன்ற அரசியல் கட்சிக்காரங்க எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து திருப்பூர் மக்களுக்கு இவங்க வந்து தொண்றல் தொண்டு ஆற்றியிருக்காங்க அதுக்கப்புறம் நல்லா திருப்பூரில் வந்து தேர்ந்தெடுக் தேர்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள்லாம் இருக்காங்க அப்புறம் வந்து மாநிலம் மற்றும் தேசிய அரங்கத்தில் பிரதிநிதித்துவமெல்லாம் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சில எம்எல்ஏக்கள் ஓட பேரெல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து அவங்க செஞ்ச நன்மைகள் நன்மைகள் மக்களுக்கு ஆற்றிய பணிகள் அதை பற்றி எல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல பணி முக்கியத்துவம் இதெலாம் கொடுத்துருக்காங்க நல்ல கூட்டங்களின் வருவாய் தாலுக்காக்கள் நிறையா நிறையா அதிகமாக இருக்குது நல்ல உதவிகளையும் மக்களுக்கு செஞ்சிட்டு வராங்க